ஹலோ சார் நான் வந்து க்ரிஸ்டி பேசுகிறேன் ஆ ஆமாம் சார் நாகூரிலருந்து எப்போதும் வந்து உங்கள் கிட்டேயிருந்துதான் ஃபுட் டெலிவரி கொடுப்போம் ஆடரெலாம் உங்கள் கிட்டே தானே கொடுத்துட்ருக்கோம் இப்போது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வேணும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் வச்சுருக்கீங்க வழக்கமாக இருக்கிற மெனுஸை தாண்டி வேறு ஏதாவது இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்து இருக்குமா ஏன்னால் ஒரு பர்த் டே ஃபங்ஷன் அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே சார் ஆ சார் நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் இருக்கோம் இங்கே பத்து பேருக்கு வந்து ஃபுட்டு வேணும் சைட் டிஷ்ஷும் அது மாதிரி வேணும் எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக பேக் பண்ணி கொண்டு வர மாதிரி வேணும் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லயில்ல கேக்கெலாம் வந்து ஆடர் போட்டு வாங்கிவிட்டோம் ஃபுட்டு மட்டும் தான் வேணும் இப்போதைக்கு சார் ம்ஹும் இல்லயில்ல சார் நாங்கள் வந்து இப்போது வேறு இடத்துல இருக்கேன் ஆக்சுவலி இப்போது நாகூரில் நம்ம வீடு இருக்கில்ல அட்ரஸு அங்கே கொடுக்க வேண்டாம் இப்போது பர்த் டே ஃபங்ஷன் வந்து நடக்கிறது வந்து பக்கத்து ஊரில் நடக்குது ஆமாம் பக்கத்தில் கரையூர் இருக்கில்ல ஆ கரையூரில் வந்துட்டு மேல தெருவில் இருக்குது சார் வீடு ஆமாம் கரையூர் மேல தெருவில் வந்துட்டு ஒரு அம்மன் கோயில் இருக்குமில ஆ அந்த கோயிலுக்கு வந்து பின் சைடு ஆ ஆமாம் ஆமாம் அந்த நாலு வீட்டில் வந்துட்டு மூணாவது வீடில் இருக்கோம் சார் நாங்கள் கோயிலிலேருந்து மூணாவது வீடு ஆமாம் சார் இப்போது அங்கேதான் வந்து நீங்கள் கொடுக்கணும் வழக்கமாக போகிற இடத்துக்கு வந்து கொடுக்காதிங்க நாங்கள் பர்த் டே ஃபங்ஷன்ங்கிறதனால் இங்கே வந்துவிட்டோம் இப்போது அப்புறம் இந்த அட்ரஸை வந்து வச்சுக்கோங்க சார் ஏன்னால் வந்துட்டு இங்கே இருந்து உங்களுக்கு அடிக்கடி ஆடரெலாம் வந்து கொடுப்பாங்க ஓகே சார் சார் எப்போது சார் வருவீங்க டைம் சொல்லுங்க எனக்கு வந்து பர்த் டே ஃபங்ஷன் வந்து ஆறு மணிக்கு சார் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் வந்து ஆறு மணிக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபைவ் தேர்ட்டி கிட்டே நீங்கள் கொண்டு வந்திங்கன்னால் கொஞ்சம் சூடாக எல்லாேருக்கும் பரிமாறலாம் ஆமாம் சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் சார் இப்போது இதுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஆ டெலிவரி வந்து ஃப்ரீ ஃபுட்டு மட்டும் ஆ ஓகே சார் ஓகே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து கொடுத்துருங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு நான் வந்து உங்கள் கிட்டே ஃபுட்டு வாங்கிக்கிறேன் சரி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்